என்னுடைய மொபைல் எண்ணிற்கு ஆன்லைன் மூலம் கட்டணத்தைச் செலுத்தினேன் பின்பு அது வெற்றிகரமாக கட்டணம் செயலாக்கப்பட்டுள்ளதா என்பதை சந்தேகமாக இருந்தது அதை நான் வங்கி வாடிக்கையாளர் சேவையை அணுகினேன் அப்போது ஐயா என்னுடைய மொபைல் எண்ணிற்கு நான் ஆன்லைன் மூலம் கட்டணத்தைச் செலுத்தினேன் ஆனால் என்னுடைய மொபைல் எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியதா இல்லை வெற்றிகரமாக கட்டணம் வெற்றிகரமாகச் செயலாக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த உங்களிடம் விவரங்களைக் கேட்டறிந்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று என்பதற்காக உங்களிடம் உதவிக் கேட்டு வந்துள்ளேன் எனக்கு மொபைல் எண்ணில் அந்த எண்ணிற்கு ரீசார்ஜ் ஆகிவிட்டதா என்பது இன்னும் தெரியவில்லை ஆகையால் என்னுடைய வங்கிக் கணக்கிலிருந்து அந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்தினேன் அந்தத் தொகை அந்தக் கட்டணம் செயலாக்கப்பட்டதா என்பது இன்றும் எனக்கு தெரியவில்லை ஆகையால் அதை தயவு செய்து அந்தக் கட்டண விவரங்கள் எனக்கு கட்டணம் செலுத்திவிட்டதா வெற்றிகரமாக நடந்ததா என்பதை உறுப உறுதிப்படுத்திச் சொல்லுங்கள் ஐயா நான் நொம் நாம் அதிக கவலையுடன் உள்ளேன் என்னுடைய மொபைல் எண் நைன் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ செவன் த்ரீ நைன் இந்த எண்ணிற்கு வெற்றிகரமாக தொகை செலுத்தப்பட்டதா என்பதை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஐயா என்று அவங்கள் எ அவர்களிடம் சொல்லியிருந்தேன்